இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதிமூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு